எனக் எனக்குப் பிடிச்ச பைக்னால் என்எஸ் டூ ஹண்ட்ரட் ஆர் ஒன் ஃபைவ் கேடிஎம் இது பிடிக்கும் ரொம்பவே என்கிட்ட வந்து ஆர் ஒன் ஃபைவ் பைக் இருக்குது அது வந்து ரொம்பவே ரொம்பப் பிடிச்சிருக்கு அதனால் அது வாங்கினேன் வீட்டிலலாம் ரொம்ப சண்டை போட்டு தான் அந்த பைக்கு வாங்கி இப்போ என்கிட்ட இருக்குது அதை வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி இப்போ பார்த்துனுருக்கேன் பைக்கு ர ரைடு இதுனால் வாங்கப் போனால் நமக்கு வந்து வசதியாக இருக்கிறது மைலேஜ் தர்ற வண்டி தான் ஆனால் வந்து கேடிஎம் என்எஸ் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஆர் ஒன் ஃபைவ் இந்த மாதிரி பைக்லாம் வந்து லிட்டருக்கே மின் ஒரு மிஞ்சிப் போனால் முப்பது முப்பத்தஞ்சி அதுவே அதிகந்தான் அது வேணா நம்ம வந்து ஒரு கெத்துக்காக அந்த மாதிரி பைக்கெலாம் லாங் ட்ரிப் எடுத்துட்டுப் போகலாம் மற்றபடி வந்து பெட்ரோல் ரொம்ப செலவு பண்ணும் அப்படி பண்ணுற மாதிரினா எடுத்துட்டுப் போகலாம் வசதின்னால் ஒரு பைக்கு வந்து ஒரு ஐம்பது லிட்ரு தந்தால் ஐம்பது நாற்பத்தஞ்சி அந்த நாற்பதுக்கு மேலே தந்தால் அது கொஞ்சம் வசதியாருக்கும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி பைக் எங்கிட்ட வசதியாக இருக்கிற மாதிரி பைக் இல்லை நான் மோஸ்ட்டா ரைடு போனால் என்னோடய ஆர் ஒன் ஃபைவ் தான் எடுத்துட்டு போவேன் என்னோட ஆர் ஒன் ஃபைவ் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சி கிலோமீட்டர் தரும் ஸோ அது தான் அதுவே எனக்கு வசதி தான் அதனால் மற்ற கேடிஎம்மும் என்எஸ்ஸும் அதை விட கம்மியாக தான் தரும் அதனால் நான் ஆர் ஒன் ஃபைவ் தான் மோஸ்ட்டா எடுத்துன்னு போவேன் ரைடுக்கு அது தான் எனக்கு வசதியாருக்கும் ஸோ இது மூணும் தான் எனக்குப் பிடிச்ச பைக்கு ரொம்ப